எங்கள் ஊரில் கிராமத்தில் பார்த்திங்கன்னா நதி இல்லை ஆனால் ஏரி இருக்கு அந்த ஏரி பார்த்திங்கன்னா மிகவும் நல்லா பராமரிக்கப்படுது அது எப்படி பராமரிக்கப்படுதுன்னா இப்போது எங்கள் ஊரில் இருக்கிற மக்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் அதாவது கல்யாணம் ஆகிட்டு ஃபேமிலியில் இருக்கிறவங்க அந்த ஹோம் ஒய்ஃப்புன்னு சொல்லுவாங்கல்ல அந்தமாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா நூறு நாள் வேலைனு சொல்லிவிட்டு ஏரி பராமரிக்கிற வேலைதான் கொடுக்குறாங்க அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு வாரம் ஒருத்தர் ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரீட்டுக்குன்னு பிரித்து கொடுத்துடுவாங்க அவங்க போய் அந்த ஏரியை பள்ளம் வெட்டுறது அதில் இருக்கிற குப்பை தூசி செடி கொடி எல்லாம் அகற்றி வெளியில் சுத்தம் பண்ணுறது அப்படி பார்த்திங்கன்னா நல்லாவே பராமரிக்கறாங்க இதில் பார்த்திங்கன்னா இது கிராமம்ன்றதால சுற்றுலா பயணிகள் யாரும் வரது கிடையாது படகு ஸ்வாரி படகு அந்தமாதிரி சவாரி அந்தமாதிரியும் போகிற போகிற மாதிரி எதுவும் இல்லை ஆனால் வந்து பசங்கள்லாம் மீன் பிடிப்பாங்க அவங்களாக சின்ன சின்னதாக டயர் வச்சு அது வந்து போட் மாதிரி நீந்திக்கிட்டு போகிறது அந்தமாதிரியெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க எங்கள் எங்கள் ஏரி பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே சரி வெயில் நாள் வந்தாலும் எப்படி வெயில் அடித்தாலும் எப்பவுமே வறட்சி ஆகாது எப்பவுமே கொஞ்சமாவாச்சும் தண்ணீர் இருந்து அதனுடைய குளுமையை தந்துட்டு தான் இருக்கும் அந்த ஏரியால் எங்களுக்கு வெள்ளம் அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் எதுவும் வந்தது கிடையாது ஆனால் மழை நாளில் வந்து தண்ணீர் ரொம்பி ரொம்பி லைட்டாக வ வழிகிற மாதிரி இருக்கும் அப்பயும் நாங்கள் அதை நல்லாவே பராமரிப்போம் பள்ளம் மாதிரி வெட்டி அந்த செடிகள் வந்து அந்த தண்ணீர் வந்து செடி செடிக்கெல்லாம் போகிற மாதிரி நீர் நிலைக்கு போகிற மாதிரி நாங்கள் அதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவோங்க நல்லாவே நாங்கள் பராமரிப்போம்